அதாவது உணவும் தயாரிக்கும் போது அதாவது நம்ம கடைப்பிடிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கனால் நம்ம வந்து செல்ஃபோன் வச்சுக்கிட்டு நம்ம உணவு தயாரிக்கிறது ரொம்ப தப்புங்க அதே மாதிரி தாங்க சாப்பிடும் போது டிவியோ இல்லை நம்ம செல்லையோ பார்த்துக்கிட்டு சாப்பிட கூடாதுங்கள் ரெண்டாவது நம்ம வந்து மண்டியிட்டு சாப்பிட கூடாது கீழே கீழே வந்து சன்முகங்கால் போட்டு நம்ம உட்காந்து சாப்பிட்ற சாப்பாடு தாங்க நம்மளுக்கு ஜீரணம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க இதை வந்து நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான ஒன்றுங்க உணவு தொடர்புன்னு பார்த்திங்கனா அதாவது முன்னாடி முன்னாடி காலத்தில் வந்து களி வெந்தயக்களி அப்புறம் ராகி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நல்ல படியாக முன்னாடி அந்த மாதிரி சாப்பாடு எல்லாம் நம்ம சாப்பிட்ருக்கோங்க இப்போ வகையான பார்த்திங்கனா அந்த குழந்தைகளுக்குலாம் நூடுல்ஸ் வேணும் அது பரோட்டா வேணும் அப்படிங்கிற இதெல்லாம் வந்துங்க கொஞ்சம் நம்ம தவிர்க்கிறது நல்லதுங்க நம்மளுக்கான நெல் விளைஞ்சி நம்மளுடைய உணவு வந்து அரிசிலையோ பருப்புலையோ நல்ல படியாக நம்ம சாப்பிட்றதுக்கு தானுங்க அந்த பின்பற்றணும் உழவு தொடர்பானதுனு பார்த்திங்கனா உணவு தொடர்பான வந்துங்க இதில் சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா வெஜிடேரியனில் எல்லாம் வந்து வெஜிடேரியன்ஸ் சாப்பிட்லாங்க நான்வெஜ் சாப்பிட்லாம் தப்பு கிடையாது இது இது ஜீரணம் சக்தி உள்ளதாக பார்த்து நம்ம சாப்பிட வேண்டியது இருக்குதுங்க நம்மளுக்கு வந்து குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கணும்னு ஒரு லிஸ்ட் இருக்குது இல்லைங்களா அதாவது கம்பஞ்சோறு வெயில் காலத்துக்கு பார்த்திங்கனா ராகி கூழ் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாங்க குழந்தைகளுக்கு நம்மளும் அதை தாங்க சாப்பிட்ணும் ராகி சேர்க்கலாங்க இந் இந்த மாதிரிக்கு வந்து சில குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்க கொடுக்க நம்ம குழந்தைகள் வந்து நம்ம நம்மளுக்கு அடுத்தபடியாக அந்த குழந்தைகளும் பின்பற்றுவததுக்காக இதை வந்து நம்ம நம்பிக்கையாக சொல்லலாங்க நீங்கள்